நாங்கள் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்கிறவங்கதான் அதனால் நெல் ராகி இதெல்லாம் பயிர் செய்யும்போது அடியில் என்ன பண்ணு ஏர் ஓட்டும்போது என்ன செய்வோன்னால் புங்க இல வேப்ப இல இதெல்லாம் போடுவோம் மாட்டோடய சாணம் எருவை கொண்டு போடுவோம் அதெல்லாம் போட்டு பயிர் நடும்போது அந்தளவுக்குப் பூச்சி தாக்காது ஆனால் தாக்கும் அதுக்கு வந்து நாங்களே இயற்கையாக மருந்து தயாரிப்போம் மண்புழு உரம் பஞ்சகாவியம் இதெல்லாம் போட்டு நாங்கள் தயாரிக்கிறதை மருந்தாக அடித்தோம் அப்படின்னா அந்தளவுக்குப் பூச்சி தாக்காது